இது வரைக்கும் சந்தோஷம்கிறது எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் வீடு கட்டினேன் பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிணேன் எல்லாமே பண்ணிணேன் இப்போ எங்கள் பையனுக்கு வந்து கடைசி கல்யாணம் இப்போ சந்தோஷமாக செய்யலான்னு இருக்குகிறேன் எப்படா அது மாதம் பிறக்கும் இது பதினேழு பதினெட்டாந்தேதி வரும் அன்னிக்கியே ஏ பையனுக்கு கல்யாணம் அன்னிக்கி நல்ல சந்தோஷமாக செய்யலான்னு ஆவலோடு எதிர்பார்க்கிறோம்